ஆ ஹலோ ஷேர் மார்க்கெட் ஏஜென்சியா சார் ஆ எனக்கு வந்து டீமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் சார் எப்படி ஓப்பன் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படினு சொல்கிறிங்களா சார்

ம் ஆ ஓகே சார் ஆ ஆ நான் வந்து ஷேர் மார்கெட்டில் வந்து ஒ ஒன் லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணலானு இருக்கேன் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது என்னென்று சொல்லுங்கள் சார் இல்லை இல்லை மாதம் மாதம் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒன் லேக் அடுத்து மாதா மாதம் வந்து பத்தாயிரம் கட்டுறேன் சார் அதில் வந்து அதில் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜு கொடுக்கணும் நாங்கள்

ஆ ஓகே சார் அதேபோல் உங்கள் ஏஜென்சி வந்து எங்கே இருக்குது சொல்லுங்கள் சார் நாங்கள் எப்படி பண்ணுறதுனு எனக்கு சொல்லிக் கொடுங்க சார் ஆ ஓகே சார் உங்கள் டீட்டெயில்ஸ்ஸெலாம் வாட்ஸப் பண்ணிடுறீங்களா ஆ இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க சார் ஆ ஆமாம் சார் ஆ ஓகே சார் எனக்கு பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுங்க ஆ ஆ சார்